ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா வணக்கம் ஆமாங்க ஆமாங்க பாபு பாபுதாங்க இல்லை நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க சரி சரிங்க யார் நம்பரு யார் கொடுத்தாங்க என் நம்பரை சரி சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லாவே செய்யலாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு வேலைக்கெலாம் அனுப்பும் பொழுது பார்த்துதாங்க அனுப்புவாேம் ம் நானும் கூட வருவேன்

ம் அதாவது எப்படினாங்க மூணு உள்ளே வந்து மூணு கோட்டு பட்டி அடிக்கிறதுங்க மூணு கோட்டு ரெண்டு கோட்டு கலரு அடிக்கிறது கீழே வந்து ஒரு கோட்டு பிரைமருங்க ரெண்டு கோட்டு ப ப பெயிண்ட்டு க கலருங்க மேட்டு அது வந்து உங்களுக்கு சதுரடி கணக்குன்னாக்கால் ஆ ஏழு ரூபா எட்டு ரூபா வாங்கிறோங்க ஆ நாள் கணக்கு நாள் கூலினாக்கால் ஒரு ஆளுக்கு எட்நூறுருவாங்க அஞ்சு ஆள் கூலிக்கு ஒரு ஒரு ஆள் கூலி எனக்குங்க ஆ அதுதான் கணக்குங்க இது வந்து நீங்கள் சதுரடியாக பண்ணிக்கிட்டிங்கனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னால் ஆள் கணக்குங் போது கொஞ்சம் முன்னே பின்னே ஒரே மாதிரி ஒரே ஒரே மாதிரி அடிக்கணுமாங்க இல்லைண்ணா நீங்கள் தெரிஞ்சவங்க சொன்னதுனால் நாங்கள் இங்கே வேலை செய்கிறோங்க இல்லைன்னா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த இதில் பூ பூவா வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸி எங்களுக்கு லாபம் அதில் அதுக்காக தான் நாங்கள் வந்து இதுமாட்ட ஒர்க் பண்ணுறது ம் மெட்டிரியல் மெட்டிரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துட்ணும் லேபர் நான் சொல்வதுலாம் லேபர் தாங்க ஆமாம் ஆமாங்க இப்போது இல்லைங்க ம் சதுர அடிக்குன்னு நான் சொல்வது லேபருக்குங்க இல்லை நான் சொல்வது லேபரு ஏழு ரூபாங்க இந்த இதுலேயே வந்து பெயிண்ட்டு மிச்சமான ஜன்னல் பெயிண்ட்டு அதலான்னா அது தனி அதுக்கு இந்த ரேட்டு வராது இது வந்து கலரு இது மட்டும்தான் பட்டி பார்த்து அதாவது மேட்டு இது அடிக்கிறது தான் வாட்டரு கலரு இது வந்து அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு கோட்டு மெட்ரோ பெயிண்ட்டு அடித்து ரெண்டு கோட்டு பெயிண்ட்டிங்கு ம் அதுக்கு ரேட்டு பன்னெண்டு ரூபாங்க பன்னெண்டு ரூபா ஏன்னால் அது வந்து பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க அதுக்கு பண்ணிக்கலாங்க அதில் என்னயிருக்கு இல்லை இல்லை நீங்கள் நண்பர் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா இல்லை இல்லை கண்டிப்பாக இல்லை நீங்கள் வாங்கி வேலை ஆர்டர் வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எங்கள் நண்பர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது ஆமாம் அவர் எனக்கு ஒரு ஆஃபரு கொடுத்துருக்காரு இப்போ நான் அதுபடி நான் தரணுமில ஆ குறைச்சிக்கலாங்க என்ன அந்த ஏழு ரூபாங்குறத ஆறு ரூபா பண்ணிக்கலாம் இல்லை இல்லை லேபராக வந்தாக்கால் ஒரு அறுநூத்தம்பது எட்நூறுரூவாங்கிறது எழுநூத்தம்பது ரூபா பண்ணிக்கலாங்க ம் வரேங்க சாய்ந்திரம் வரேங்க நான் ம் உங்கள உங்களுக்கு எப் உங்களுக்கு எப் எப்போ ஆரம்பிக்கணும் வேலை ஓகே வேலை எப்போ ஆரம்பிக்கணும் இல்லைங்க இன்றைக்கி வெள்ளிக் கெழமங்க திங்கள் கெழமைலேருந்து ஆரம்பிச்சுட்லாமாங்குமாங்க ம் சரி பார்த்துட்டு நாளைக்கு மெட்டிரியல் வாங்கி வெச்சுட்லாங்க ஆ நான் திங்கள் கெழமலேருந்து ஆரம்பிச்சுட்றேங்க ஆ ஆ ஆ சரி ஆ ஆ அப்படியே பண்ணிடலாங்க சரிங்க சரிங்க சாய்ந்திரம் வரேங்க சரி சரி